கோழி வளர்ப்பு வளர்ப்பில் நோய்கள் பரவுவதை தடுக்கோணுண்னா கோழி வந்து அதுக்குன்னு ஒரு ஷெட்டு இருக்கணும் கோழி வளர்க்க அந்த கோழின்னு செய்யணும் அத டைமுக்கு திறந்து விட்டு அந்த டைமுக்கு அடைக்கணும் அப்புறோம் அந்த கோழி இருக்கிற இடங்கள என்ன செய்யணும் சுத்தப்படுத்தணும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் சுத்தப்படுத்தணும் அதுக்கு தூய்மையான தண்ணி வைக்கணும் தூய்மையான உணவுகள் வைக்கணும் அதை அதுக் கிட்ட நம்ம போகும் போது கையில் க்ளோஸு மாஸ்க் போட்டுட்டு தான் அதை அந்த அந்த வேலைகளெலாம் நாம்ம செய்யணும் அதை செய்யணும் அப்படி செஞ்சுச்சின்னா நம்ம நமக்கு என்ன செய்யலாம் அதை அந்த நோய்கள் நமக்கு வராமல் பார்த்துக்கலாம் அந்த கோழிகளையும் நாம் வந்து நிருவ நிர்வகிச்சி அதாவது மெயின்டென் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கோழி கோழிகளுக்கும் நோய் வராது கோழிகள்லேருந்தும் நமக்கும் என்ன இது வந்து நோய்கள் வராது கோழிகள வந்து அதுக்கு அவை அவைகளையும் பாதுகாப்பாக வைச்சிக்கணும் அவைகள்கிட்டேருந்து நமக்கும் நோய் வராமலும் நம்மகிட்டேருந்து அவைகளுக்கும் நோய் வராமலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம தூய்மைப்படுத்தி பார்த்துக்கணும் இப்போ இப்படி செய்யறதுனால நமக்கு வந்து எந்த ஆபத்துமே வராது அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த சப்பல் போடாமல் அந்த கோழியோட அந்த கழிவுகள நம்ம மிதித்தாலே நம்மள்கிட்டேருந்து நம்ம உடலில்லேருந்து நிறைய விட்டமின் சத்துகள் குறைவாகுதாம் கால்ஸியம் சத்து குறைவாகுதாம் ஏன்னால் அந்த கோழியோட கழிவுகள்லேருந்து நிறைய நமக்கு பாதிப்பு அதை மிதிக்கவே கூடாதாம் அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க கோழிப் பண்ணையில் வேலை செஞ்சுருந்தாங்க அவங்க அதில் வேலை செஞ்சுட்ருக்கும் போது அவ் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருக்கும் கிட்னி ப்ராப்ளம் கால் வீக்கம் அது மாதிரி வந்துச்சு காரணம் இந்த கோழிப் பண்ணையிலே இருக்கிறது அந்த கோழிகளோட அந்த காலில் சுத்தம் இல்லாமல் செப்பல் போடாமல் போய் நடக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யறதால இது இருந்துச்சி அதே வந்து இந்த கோழிகளுக்கு இது நோய்னால் அதுக்கான டாக்டர்ஸை நாங்கள் போயிட்டு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அதை என்ன செய்யணுன்னு பார்க்கணும் இப்போ நாய் கடிச்சுதுன்னா நாய் கடித்ததுக்கு என்னமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டருங்கிட்ட போய் ஆலோசனைக் கேட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மென்ட்டுங்களை நம்ம செய்யலாம்